கூகுள் நிறுவனத்தால் வழங்கக்கூடிய நிறையா அப்ளிகேஷன்ஸ் வந்துவிட்டு தினசரி வந்துவிட்டு நம்ம பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கூகுளில் கொடுக்கக்கூடிய ட்ரைவ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் கூகுளில் கொடுக்கக்கூடிய கான்டக்ட்ஸ் தொடர்புகள் அப்படிங்கிற செயலி அதேபோல வந்துவிட்டு பார்த்திங்னா ஓம் தமிழ் காலண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய டிஜி லாக்கர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் எம் பரிவாகன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நம்ம எப்போவுமே ஒரு சின்ன நோட்ஸ்ஸு அதாவது சின்ன தகவலை குறிப்புரை எடுக்கவேணும் அப்படினாலுமே கூட முதல்ல எல்லாம் வந்துவிட்டு பார்த்தினா கையில் ஒரு நோட்டு வச்சி இருப்போம் சிறிய குறிப்பு குறிப்பேடு வச்சி இருப்போம் அதில் குறிப்புகளை எடுப்போம் ஆனால் இப்போவெல்லாம் வந்துவிட்டு பார்த்திங்னா கையில் குறிப்பேட்டுக்கு பதிலாக வந்துவிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற தொடுதிரை அலைபேசிகள் தான் கையில் இருக்குது அதுலையே வந்துவிட்டு பார்த்திங்கன்னா குறிப்புகள் எடுக்கிறக்கான அப்ளிகேஷன்ஸ் அதாவது செயலிகள் நிறையா இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் நோட்ஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா கூகுள் நோட்ஸ் மாதிரியான செயலிகளை பயன்படுத்துகிறோம்